தமிழ்நாட்டில உள்ள சுகாதார அமைப்புகள் உலக சுகாதார அமைப்பிலுள்ள எல்லா வசதிகளும் தமிழ்நாட்டில உள்ள சுகாதார அமைப்பு அமைப்புகளிலும் இருக்கு இருந்தாலும் சில மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாகுறை மருந்து தட்டுபாடு இரத்த தட்டுபாடு அதேமாரி நிறையா தட்டுபாடு இருக்கு அதுனாலும் இதுமட்டும் இல்லாமல் மருத்துவமனை வசதி இல்லை மருத்துவமனை சரியான இடத்தில் இல்லை அதேமாரி நிறைய பிரச்சனை இருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு எல்லா மாவட்டத்துலயும் ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கதவு வச்சு ஒரு ஒரு ஊராட்சி இல்ல ஒரு ஒரு வட்டத்துலையும் ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இது வந்து ஒரு அந்த அமைப்புக்கு ஒரு பலமாகவும் இருக்கு இது இல்லாமல் நிறைய சின்ன தள்ளி இருக்க மலை மலைவாழ் மக்களுக்கு அதிகமாக போதிய போதிய மருத்துவ வசதி கிடயாது அதனால அங்கேயும் அதையும் சரி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில தமிழ்நாட்டு சுகாதார அமைப்பு வந்து இந்தியாவுல மட்டும் இல்லை உலக அளவிலும் கூட நல்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு இடத்துக்கு கூட வரலாம்